நாங்கள் கிருஷ்ணகிரியில் ட்வென்ட்டி டூ தேட்டி இயர்ஸாக கிருஷ்ணகிரியில் தான் வசிட்ருக்கோம் இங்கே வந்துட்டு நிறைய சின்ன கடைங்கல்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி மெட்ரோ பஸார் பால்சென் சென்டர் பெரிய கடையெல்லாமிருக்கு இப்போது மெட்ரோ பஸார் பால்சென்ஸ்னா என்ன பண்ணுறாங்கனா டோர் டெலிவரி அந்த மாதிரி கூட நிறையா இது பண்ணுறாங்க எல்லாம் வீட்டுக்கே எல்லா பொருளும் வர மாதிரி பண்ணுறாங்க இப்போது அந்த மாதிரி வந்ததில் இருந்து சூப்பர் மார்கெட்ஸ் வந்ததிலருந்து நமக்கு சின்ன கடை மளிகை கடை எல்லாம் கொஞ்சம் பாதிப்படையுது எல்லாேரும் போய் சூப்பர் மார்கெட்ஸ்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு டோர் டெலிவரி வீட்டுக்கே வந்து கொடுத்தர்றாங்க அதே மாதிரி உணவு மங்களம் அந்த மாதிரி நிறைய உணவு கடைலேயும் கூட ஸ்விகி ஸொமேட்டோ எல்லாமே ஸ்விகி ஸொமேட்டோகிற மாதிரி வீட்டுக்கே தேடி வரதை எல்லாம் அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் போகிறாங்க அதனால் பெரிய கடையே பெரிய கடைங்க எல்லாத்தையும் அவங்களே பெரிய கடைக்கு தேடி போகிறாங்க சின்ன கடைக்கு யாரும் தேடி வரதில்லை